திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க சில உள்ளூர் போக்குவரத்து விருப்பங்கள் அதாவது ஒரு ஒரு மாவட்டதோடய போக்குவரத்து மற்ற எதை எதைப்பத்தியும் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி முதல அந்த மாவட்டத்தப்பற்றி தெரிஞ்சிக்கிறது நல்லது அதை விட முக்கியமாக இது என்னோடய மாவட்டம் அப்படின்றதுனால என்னோடய மாவட்டத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த போக்குவரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை அப்படின்றது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறதுலே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மலையும் அந்த கோவிலும் தான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமான் மொத்தம் சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அது நம்பப்படுது அதில் அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்தலம்தான் திருவண்ணாமலை இது உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்கள்ல யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு போட்டி வந்தப்போ நாந்தான் பெரியவன் நாந்தான் பெரியவன் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கும்போது சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி என்னோடய அடியோ இல்லை முடியோ யார் பார்க்குறிங்களோ அவங்க தான் உங்கள்ல பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஜோதி வடிவம் மாறி வானத்துக்கும் பூமிக்கு நின்னாறாம் அந்த டைம் அந்த டைம்ல சீ பிரம்மா வந்து அன்னப்பறவை அவதாரம் எடுத்து அவருடைய முடியை பார்க்க மேலே போனதாகவும் விஷ்ணு வந்து வராக ரூபம் எடுத்து அவரோடய பாதத்தை முடியை அடியை பார்க்குறதுக்கு கீழே பூமியை தோண்டிட்டு போகும் போனதாகவும் சொல்கிறாங்க அப்படி போகும்போது பிரம்மா விஷ்ணு வந்து என்னால் பார்க்க முடியலைனு சொல்லி வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனால் பிரம்மா வந்து தாழம்பூவை சாட்சியாக சொல்லச்சொல்லி நான் பார்த்துட்டேன்னு பொய் சொன்னதனால அவருக்கு சாபம் விட்டு உனக்கு பூமியில் கோயிலு இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கா சொல்லி சிவபெருமான் சாபம் விட்டுட்டார் அந்த இடம் அந்த நிகழ்வு நடந்த இடம் தான் திருவண்ணாமலையும் திருவண்ணாமலை அப்படின் சொல்கிறாங்க அந்த ஜோதி வடிவம் நின்னாருல அதுக்காக ஒவ்வொரு வர்ஷமும் அந்த ஜோதி வடிவுக்காக தீபம் ஏற்றி சிவபெருமானே அந்த ஜோதி வடிவமாக அந்த ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு அடி இருக்கிற அந்த மலை மேலே வந்து நமக்காக காட்சி தரார் அப்படின்னும் சொல்கிறாங்க இது வந்து மத சார்பாக அது ரிலீஜியன் வைஸாக சொல்லப்படுறது சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவண்ணாமலைன்றது ஒரு வேல்கனோ அந்த வேல் அதாவது எரிமலை அந்த எரிமலைக்காக வருஷ வருஷம் இது ஒரு எலிமலை அப்படின்றதால எரிமலை அப்படின்றதுனால அந்த அந்த ஊர் மக்கள் அதோடய அந்த நினைவாக அதாவது அதுக்கு இத்தனை நாளாக வெடிக்காமல் எங்களை பாதுகாத்துகிட்டுவர்றதுக்காக ஒரு நன்றி சொல்கிற விதமாக அந்த தீபம் ஏற்றி கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இதில் முக்காவாசிப்பேரால் உலகத் உலகத்திலருக்க பலப்பேரால் நம்பப்படுறது என்னென்னா முதல சொன்ன அந்த சிவபெருமான் கதைதான் அது கதை அது கதையாக இல்லை புராணமா அப்படின்றது தெரியல அடுத்து கோபுரம் திருவண்ணாமலையில் மொத்தம் ஒன்பது கோபுரங்கள் இருக்குது அதில் அதாவது ராஜகோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் பே கோபுரம் கிழக்கு கோபுரம் கிளி கோபுரம் இந்த மாதிரி ஒன்பது கோபுரங்கள் இருக்குது இதில் முத முத திருவண்ணாமலையில் அந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்து ரொம்ப இதுக்காக கஸ்ட்டப்பட்டவருனு பார்த்தா வள்ளால மகாராஜா அப்படின்றவருதான் அவரா அவரு அந்த மாதிரி ஒரு ஒரு அரசாரல கட்டப்பட்டதில்லை திருவண்ணாமலை கோபுரம் அந்த மாதிரி பல அரசர்களால் ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொரு அரசர்களால் அந்த மாதிரி பல அரசர்களால் கட்டப்பட்டதான் திருவண்ணாமலை அந்த கோயில் திருவண்ணாமலையோட கோபுர கோபுரந்தான் தமிழ்நாட்டிலே மூணாவது ரெண்டாவது மிகப்பெரிய கோபுரம் முதல்ல ஸ்ரீரங்கம் ரெண்டாவது திருவண்ணாமலை பரப்பளவில் பார்த்தா அதிலேயும் ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் தான் ரெண்டாவது திருவண்ணாமல அப்படி தான் இருக்குது திருவண்ணாமலையோடய அந்த மூணு முக்கியமான பண்டிகைனு பார்த்த அது கண்டிப்பாக கார்த்திகை தீபம் தான் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் வர அந்த தீபம் தான் திருவண்ணாமலையில் ஒரு ஒரு மிக பெரிய ஒரு கோலாகலமாக கொண்டக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்குது திருவண்ணாமலை பொருத்தவரைக்கும் இதுதான் ரீசன் திருவண்ணாமலையோடய தொகுதி அமைச்சர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா இவர் யாவா வேலு திரு யாவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார் கீழ்பண்ணாத்தூர் சட்டம் ம சட்டமன்றத்தொகுதி அதாவது எங்கள் தொகுதி எம்எல்ஏ திரு கூ பிச்சாண்டி அவர்கள் இதுதான் திருவண்ணாமலை பற்றின ஒரு ஒரு சின்ன ஒரு வரலாறு இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க உள்ளூர் போக்குவரத்து விருப்பங்கள் அதாவது என்னென்னா உள்ளூர்ல ஓடக்கூடிய அந்த பஸ்ஸு பஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறது என்னென்னா திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ்ஸஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில அதாவது மக்களோடய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்பட்டது எல்லாம் திருவண்ணாமலையில் இருக்குது அப்படின்னும்போது திருவண்ணாமலையில் அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு பயன்படுபத்தப்படுற ஒரு போக்குவரத்துன்னால் அது ப வ எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி பேருந்துதான் பேருந்து பொறுத்தவரைக்கும் நிறைய கவர்மெண்ட்டு பஸ்ஸஸ் இருக்குது தனியார் பஸ்ஸஸ்ஸும் இருக்குது எங்கள் ரூட்ல பார்த்தீங்கன்னா மனோன்மணி சிங்காரவேலன் அருணை இந்த மாதிரி ராமன் க கிருஷ்ணா பஸ்ஸு இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது இது வந்து மக்களுக்கு டெய்லியும் அவங்களோடய ரொட்டின் லைஃப்வுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணது எப்படின்னா வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க ஒரு முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றாங்கள இந்த மாதிரி நிறையப்பேருக்கு அது ரொம்ப அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குறிப்பாக இந்த பௌர்ணமி நாள் வரும்போது ஒவ்வொரு மாதம் அதாவது பௌர்ணமின்னு பார்த்தா முக்கியமான பௌர் ஒரு ஒரு டைம்ல வந்து முக்கியமான பௌர்ணமிக்கு மட்டுந்தான் நிறையக்கூட்டம் வரும் அப்படின்றமாரி இருந்தது அதாவது சித்ரா பௌர்ணமி இந்தமாதிரி ஒரு சில பௌர்ணமிக்கு மட்டுந்தான் கூட்டம் அதிகமாக இருக்குது வரும் அப்படின்ற காலம் போய் இப்போ திருவண்ணாமலையில் எப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படி கூட்டமாக இருக்கும்போது திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே எண்டர் ஆக முடியாதமாதிரி திருவண்ணாமல சிட்டிலேருந்து ஒரு ரொ நாலு அஞ்சு கிலோ மீட்டர் தள்ளியே பஸ்ஸெல்லாம் நிறுத்திடுறாங்க அந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு பார்த்தா ஆட்டோ ஆட்டோ டாக்ஸி திருவண்ணாமலையில் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது ஆட்டோ தான் அதிகம் ஷேர் ஆட்டோ நா நார்மல் ஆட்டோ அந்தமாதிரி அந்த அதுவந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு அந்தமாதிரிதான் ஒவ்வொரு கால திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில் இருக்க போக்குவரத்து இப்படிதான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருவண்ணாமலைலேருந்து ஒரு ஒரு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான் அதாவது விழுப்புரம் சென்னை அங்கே இருக்கிற மாரி ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னாலும் இந்த பேங்ளூர் ட்ரெயின்னு ராமேஸ்வரம் ட்ரெயின்னு இந்த மாதிரி நிறுத்திட்டு போகிற லோக்கல் ஸ்டேஷனாகதான் இருக்குது திருவண்ணாமலையில் இப்போது வந்து பஸ் ஸ்டாண்டு புதுசாக வேற பஸ் ஸ்டாண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில் அது வந்துருச்சின்னால் இன்னும் திருவண்ணமலையோடய அந்த பஸ்ஸெல்லாம் உள்ள வர்றத்துக்கே இப்போ கொஞ்சம் நிறைய பஸ்ஸஸ் ஒரே டையம் ஒரே இடத்துல நிறுத்த முடியாதமாதிரி திருவண்ணமல பஸ் ஸ்டாப் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதை இன்னும் விரிவுப்படுத்தி பெருசாக ரெடி பண்ணிக்கிட்ருக்காங்க அப்படி வந்தால் இன்னும் நிறைய ஊருக்கு அதாவது திருவண்ணாமலையில் மோஸ்ட்லீ வரக்கூடிய ஊர் பஸ்ஸஸ் எதுன்னால் சென்னை பேங்ளூர் திருச்சி கோவை மதுரை திருப்பூர் இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில அது விழுப்புரம் பாண்டிச்சேரி இந்த பஸ்ஸஸ் தான் திருவண்ணாமலையில் அதிகமாக இயங்கக்கூடிய பஸ்ஸஸ்ஸாக இருக்குது இதைவிட இன்னும் அந்த பெரிய பேருந்து நிலையம் வந்துருச்சு அப்படின்னா இதைவிட இன்னும் நிறைய ஊர் பஸ்ஸஸ் வரும் அதனால் இப்போ அந்தமாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையை இப்போ மாநகராட்சியாக மாத்துறதுக்கான அப்ரூவ் ஒப்புதல் வந்துருச்சு அது மாநகராட்சியாக மாறிடிச்சின்னால் இன்னும் திருவண்ணாமயில ஒரு மிகப்பெரிய ஒரு டெவெலப்டு சிட்டியாக மாறுறத்துக்கான சான்செஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏர்போட் கூட வர்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்புறம் திருவண்ணாமலை இன்னொன்று என்ன சொல்லணுன்னா திருவண்ணாமலைதான் தமிழ்நாட்டில இப்போதைக்கு இருக்குற ஒரு மிகப்பெரிய மாவட்டம் ஏன்னா எல்லா மாவட்டத்தையும் இப்போ பிரிச்சிட்டாங்க நிறைய இன்னும் திருவண்ணாமலைதான் ஸ்கொய ஸ்கொயர்ஃபீட்லே ஒரு தமிழ்நாட்டில இப்போ மிகப்பெரிய மாவட்டமாக இருக்குது மற்ற மாவட்டத்தில்லாம் இதைவிட பெரிய மாவட்டமாக இருந்த எல்லாத்தையும் பிரிச்சிட்டாங்க வேலூரை பிரிச்சாங்க மதுரை தேனி திண்டுக் இந்த மாதிரி பிரிச்சிட்டாங்கள்ல அதனால் பிரிச்சதனால இப்போ திருவண்ணாமலைதான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாவட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இப்போது பெரிய மாவட்டம் அப்படின்னும்போது திருவண்ணாமலைக்கு அந்த மாநகராட்சிய தகுதி தரலாம் அப்படின்ட்டு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் திருவண்ணாமலை மாநகராட்சினு அறிவிக்க படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இப்போ வர்ற சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அதுக்கான அ அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பாக்கப்படுது இதில் என்ன இன்னொன்று அப்படின்னா திருவண்ணாமலையில் இந்தமாதிரி பெரிய மாநகராட்சியாக மாறுனதுக்கப்புறம் அது கண்டிப்பாக ஒரு பெரிய பேருந்து நிலையம் தேவைப்படும் அதுக்காகத்தான் இப்போது அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது திருவண்ணாமலை ஃபுல்லாக எல்லா சைட்லியும் ஃப்ளை ஓவெர்ஸ் கட்டுறது கால்வாய் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்றமாரி இப்போ நிறைய டெவலப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருவண்ணாமலை ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு சிட்டி ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னும் மாநகராட்சியாக இதை அறிவிச்சதுக்கப்பறம் மெட்ரோ ட்ரெயின் அப்படியெல்லாம் கூட வர்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்னென்றது தெரியலை ஆனால் திருவண்ணாமலையில் இன்னும் நிறைய கம்பெனிஸ் உருவாச்சு அப்படின்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் இந்தமாதிரி பெசிலிட்டிஸ்லாம் இன்னும் திருவண்ணாமலைக்கு வர்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அதனால திருவண்ணாமலையில் இருக்க மக்களோட அன்றாட வாழ்க்கையில் இந்த பேருந்து இந்த ஆட்டோ இது ரெண்டுதான் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது ட்ரெயின் டாக்ஸி இதை மற்ற மாவட்டத்தோடய கம்பேர் பண்ணும்போது திருவண்ணாமலையில் கொஞ்சம் கம்மிதான் ட இதுதான் நான் சொன்னமாதிரி ஆட்டோ பஸ்ஸு இது ரெண்டுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமாக இயங்கக்கூடியது